மேம் மேம் ஏன் பேர் வளர்மதி மேம் இது சைக்காஸ்ட்டு க்ளினிக் தானே மேம் ஏன் பேர் வளர்மதி கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப டிப்ரேஷனாக சோகமாக இருக்கிறேன் நான் என்னப் பண்ணுறேன்னு எனக்கே தெரியமாட்டேங்குது அப்செட் மைண்ட்டில வந்து என்னப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப டிப்ரேஷனாக ஆயிட்றேன்

வேறு எதுவும் இல்லைங்க மேம் இது மாதிரி தான் ஆயிட்டுருக்கு ஒரே டி டிப்ரேஷனாக யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி டிப்ரேஷன் ஆயிட்றேன் நான் இந்த ஒன்ஸ் அப் சென்டர்ல ஐட்டி ஸ்டாஃப்பாக இருக்கேங்க மேம் வளர்மதிங்க மேம் மேரீடுங்க மேம் சிக்ஸ் மந்த் ஆகுதுங்க மேம் அவர் இப்போ வந்து வீட்டில தாங்க மேம் இருக்கார் இந்த ஒன் மந்த் லெவலில் இல்லைங்க மேம் இந்த ஒன் மந்த் லெவல்ல ஜாப் தேடிட்ருக்கார் ஃபேம்லியில எதுவும் இல்லைங்க மேம் ஒர்க் லோடுனால தான் டிப்ரெஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன்

ஓகேங்க மேம் வந்தர்றேங்க மேம் ம்

இது ஒரு த்ரீ இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேங்க மேம் சிஸ்டம் ஒர்க்குங்க மேம்

அன்னன்னைக்கு ஒர்க்கு என்னாலாப் பண்ண முல்ல மேம் முழுமையா ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கும் மோதே வேறு ஒரு இது கொடுக்கறனால ரொம்ப ப்ரஷரில் ஆகுறேன் ஓகேங்க மேம் ஓகேங்கே மேம்

மார்னிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி

ம்

ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம்

சரிங்க மேம் ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் தேங்க் யூ